அஞ்சு பன்னெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுவத்தி ரெண்டு பத்து அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒம்பது ஒம்பது ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு ஒன்று பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி அஞ்சு ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நாலு